எங்கள் கலாச்சாரம் வந்து வேளாண்மை வேளாண்மையில் இ இது வரைக்கும் அந்த தொழில்ல இருந்து யாருமே மக்கள் வெளியேறுனதில்லை இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு எதிர அது எங் எனக்கு ஒரு போதும் குறையவில்ல ஏன்னால் வேளாண்மை வந்து மிக முக்கியமான ஓன்று விவ விவ்சா விவசாயி இல்லாமல் யா இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது அது ம அதுபோல் விவசாயம் முக்கிய தொழிலாக எங்கள் கலாச்சாரத்தில் பின்பற்றப்படுகின்றாங்கள் வருஷ வருஷ் வருட வருடம் பொங்கல் திருநாளன்று தைப்பொங்கல் தலையிட்டு பொங்கல் இழுட்டு அதை வேளாண்மைக்கு நாங்கள் தெய்வமாக படைச்சி சாமி கொம்புடுவோம் இதனால எங்களோடைய வே கலாச்சாரம் இருக இருக இருக்க இருக்க அதிகமாகிட்டே இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை இருக்க இருக்க நாளடைவில் வேளாண்மை வந்து அதிகமான முறையில் வளர்ந் அதோடய வளர்ச்சி மிக வே விரைவாக வளர்ந்து கொண்டே தான் இருக்கிற தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை படிச் படிச்ச அ அனைத்து ஆ ஸ்டூடண்ட்ஸுங்களும் கூடும் அதிகமாக அந்த வேளாண்மையில் ஈடுபட்டுட்டு வந்துருக்காங்கள் வேற ஒரு டிப்பார்ட்மெண்ட் எடுத்து படிச்சாளுமே இந்த விவசாயத்துக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ நிறைய பேரு வேளாண்மை பிரிவே எடுத்து அதிகமாக படித்து இந்த க எங்களுடைய கலாச்சாரமான வேளாண்மையை முக்கியமாக அதிகமாக கொண்டு வ கொண்டு வந்துட்டுருக்காங்க அதோடய வளர்ச்சியை அதிகப்படுத்திட்டுருக்குறாங்க உ வீட்டு ஏன்னால் காட்டீல் போய் விவசாயம் பண்ணுறது அதிகமாகிட்டே இருக்குது அதே மாதிரி வீட்டு வீட்டு மாடி தோட்டத்துலேயும் விவசாயம் பண்ணுறதும் அதிகரிச்சிட்டுருக்குது